மாணவர்களுக்கு படிப்பதற்கு பல உதவி தேவைகள் கொடுக்கிறார்கள் கவர்மெண்ட்லருந்து எந்த மாதிரினா மாணவர்கள் வந்துட்டு அவன்களுடைய படிப்புகள பார்த்துக்கறதுக்கு அவங்களே வந்துட்டு லோன் எடுத்துக்கலாம் லோன் எடுத்து அவங்களுக்கு அவங்க சப்போர்ட்டிவாக இருந்துக்கலாம் ஸ்டூடண்ட் லோன்னு சொல்கிறாங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்கும் படித்து முடிச்சிவிட்டு அவங்களே வேலைக்கு போய்ட்டு அவங்களே வந்துட்டு பே பண்ணிடலாம் அவங்க பே பண்ணதுக்கு பே பண்ணுற மாதிரி தான் அவங்க கொடுத்த ஸ்டூடண்ட் லோன்லாம் இருக்குது இது வந்து மாணவர்களுக்கு வந்துட்டு உண்மையிலே இது வந்துட்டு நல்ல நல்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் நல்லா படிக்கிற மாணவர்கள் வந்து நல்லா அதை பயன்படுத்திக்கலாம் பயன்படுத்திக்கிட்டு அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க முன்னேறுவதற்கு இது வந்துட்டு ஒரு வழி வ ஒரு ஒரு வகையான வழியாக பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி மாணவிகளுக்கும் பல வகையான திட்டங்கள் உள்ளது இப்போ காலேஜில் படிக்கும்போதெல்லாம் அவங்களுக்கு வந்துட்டு தள்ளுபடி பண்ணுவாங்க மாணவிகளாக இருக்கும்போது இப்போ ஒரு வருஷம் படிக்கிறாங்கன்னா அவங்க நல்லா படித்து நல்ல மார்க் வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு பல வகையான தள்ளுபடி இருக்குது சில பேருக்கு வந்துட்டு அவங்களோடைய ஜாதி பொறுத்தும் தள்ளுபடிகள் கொடுக்கப்படுகிறது இந்த வகையில் வந்துட்டு இந்த தள்ளுபடி பண்ணுற இந்த மாதிரி விஷயத்த எல்லாத்தையுமே பாராட்டலாம் ஸோ ஓவராலாக மொத்தமாக பார்த்தா மாணவர்கள் மாணவிகள் எல்லா அனைவருக்குமே படிப்பதற்காக பல திட்டங்கள் வழங்கப்படுகிறது இது எல்லாமே அவங்களுக்கு வந்துட்டு சொல்ல போனால் ரொம்பவே நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது எல்லாத்தையுமே அவங்க நல்லாவே பயன்படுத்திக்கலாம் நல்லா பயன்படுத்திக்கிட்டு அவங்க வாழ்க்கையில் அவங்க முன்னேறுவதற்கு நன்றாக முயற்சி செஞ்சு பண்ணலாம் ஸோ ஓவராலாக நல்லா படிக்கிற பசங்கள் நல்லா படித்து முன்னேறணுன்னு வாழ்க்கையில் நினைக்கிறவங்களுக்கு அவங்களோடைய ஃப்யூச்சர்ல வந்துட்டு அவங்க நல்லா சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு மொத்தமாக படித்து நல்ல வேலைக்கு போகிறவங்களுக்கு இது உண்மையிலே நல்ல வாய்ப்பு இந்த வாய்ப்பு எல்லாருமே பயன்படுத்திக்கிற மாதிரி பல திட்டங்கள் உள்ளது மாணவர்களுக்கும் இருக்குது மாணவிகளுக்கும் இருக்குது